என்ன சாப்பிட்றீங்க மேம் தோசை இட்லி பூரி மசாலா ரோஸ்ட் ம் சரிங்க மேம் வேறங்க மேம் வேறு டிஃபன் ஐட்டம் வந்து லஞ்ச் ஐட்டம் மாதிரி வேணும்ங்களா இல்லை செரிங்க மேம் டீ காஃபி இருக்குங்க மேம் ம் டீ காஃபியில் ஆ மசாலா டீயும் இருக்குது மசாலா காஃபியும் இருக்குங்க மேம் உங்களுக்கு எது வேணும்ங்க செரிங்க மேம் செரிங்க மேம் செரிங்க மேம் மேம் வடை இந்த மாதிரி மேம் மேம் சாம்பார் வடை இந்த ஹோட்டலில் ஃபேமஸுங்க மேம் ஆமாங்க ஆ இருக்குதுங்க மேம் செரிங்க மேம் தயிர் சோறு ஸ்வீட் ஐட்டம் வெறும் பாயாசம் மட்டுந்தாங்க மேம் இன்னைக்கு மெனு இது ம் சரிங்க மேம் லெமன் சோடா தான் இருக்குங்க மேம் சேரிங்க மேம் வெண்ணிலா ஃபிளேவரு ஸ்ட்ராபெர்ரி ஆ ஆ ஓகேங்க மேம் சரி மேம் ஆ ம் ஆ ஓ ஓகேங்க மேம்